பாரம்பரிய நீச்சலில் இருந்து தொழில்முறை நீச்சல் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நீச்சல் என்பது முதலில் வந்துவிட்டு ஒரு கலை அதாவது ஒ ஒரு உடலுக்கு தேவையான உடலுக்கு ஏதுவான ஒரு கலை அதை வந்துவிட்டு பாரம்பரிய ரீதியாக வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறுகளிலேயோ அல்லது குளங்களிலேயோ அல்லது ஒரு ஏரிகளிலேயோ அல்லது ஒரு கடலில் கூட ஒரு தண்ணி கேனோ அல்லது வந்துவிட்டு இந்த ஏதோ இந்த ஸ் காயையோ வந்துவிட்டு இடுப்பில் கட்டி அதை வந்துவிட்டு நமக்கு வந்துவிட்டு சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிட்டு நம்மளை வந்துவிட்டு பக்குவப்படுத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி தயார் படுத்திக்கணும் கிணற்றுலேயோ அல்லது ஏரிலேயோ அல்லது குளங்களிலையோ அடிக்கிற நீச்சல் என்பது அது வந்துவிட்டு ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற தண்ணீரில் அடிக்க கூடிய நீச்சல் அதுக்கும் கடல்லேயோ நதியிலையோ அடிக்கிற நீச்சல் வந்துவிட்டு ஓடுகிற தண்ணியில் வந்துவிட்டு அடிக்கிற நீச்சல் இரண்டுக்குமே வந்துவிட்டு வித்தியாசப்படுது இதுதான் வந்துவிட்டு பாரம்பரிய நீச்சல் முறை இப்போ இருக்கிற தொழில்முறை நீச்சல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீச்சல் குளத்தை கட்டி அதில் வந்துவிட்டு நிறையா பயிற்சி கொடுத்து போதுமான ஊட்டச்சத்துகள் கொடுத்து அதை சொல்லி கொடுத்து அதிலும் சிலர் வந்துவிட்டு அதை வந்துவிட்டு ஒரு உலக சாதனைக்காகவோ அல்லது தன்னுடைய சொந்த சாதனைக்காகவோ வந்துவிட்டு அதை வந்துவிட்டு பயன்படுத்திக்க கூடிய காலகட்டமும் இந்த இப்போ இருக்கிறது இதுதான் வந்துவிட்டு பாரம்பரிய நீச்சலுக்கும் தொழில்முறை நீச்சலுக்கும் இருக்கிற வந்துவிட்டு வித்தியாசமாக நான் வந்துவிட்டு பார்க்குறேன் நன்றி